கிருஷ்ணகிரி மாவட்டம் வந்து கர்நாடகா ஆந்த்ரா அப்படி பார்டர்ல இருக்கிறதுனால எங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தமிழ் தெலுங்கு கன்னடம் ஹிந்தி அப்டியாப்பட்ட லாங்குவேஜஸ் மொழிகள் எல்லாம் பேசுவாங்க அப்புறம் பழங்குடியினர் வந்து அஞ்சட்டி தேன்கனி கோட்டை அந்த ஏரியலலாம் வந்து இருளர் வால்மிகி நாயுடு மக்கள் இருக்கிறாங்க அப்பறம் தெருக்கூத்தில் வந்து திருவிழா டைமில் தெருக்கூத்து நடக்கும் பரதநாட்டியம் பாரதம் அர்ஜுனன் தவசு நாடகம் அப்பறம் திருவிழா பண்டிகை டைமில் அந்த நாடகங்கள்லாம் நடக்கும்